எங்கள் ஊரில் தொண்டை வலிக்கு என்ன வைத்தியம் பண்ணுவோன்னா நைட்டு தூங்கும் போதே அந்த தொண்டை வலிக்க ஆரம்மிச்சிரும் அப்போ நைட்டு இப்போ டக்குன்னு வலி வந்துடுச்சுன்னா நம்ம சுடு தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிலாம் அப்புறம் துளசி தலையில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிலாம் இந்தமாதிரி நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் மாத்திரை போட்டால்தான் சரியாகன்னு இல்லை நம்ம விக்ஸ்ஸு தேய்க்கலாம் தைலம் நமக்கு கொஞ்சம் அழுத்தி தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு நார்மலாக இருந்தால் போதும்